வாங்க பிரஜினுங்கம்மா வணக்கங்க நல்லாருக்கீங்களா உட்காருங்க ஆ பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்துக்கு நீங்கள் மட்டும்தான் வந்தீர்களா பிரஜித்தை அழைத்து வரலீங்களா சரி சரிங்க இப்போது இரண்டாம் வகுப்பு காட்டிலும் மூன்றாம் வகுப்பில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கிறாப்பிடிங்க இந்தாங்க மொதோல் மு முதல் தேர்வோடய மதிப்பெண்கள்லாம் கொஞ்சம் பாருங்க இரண்டாம் வகுல வகுப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறும்பாகவும் விளையாட்டுத்தனமாவும் இருந்தாப்பிடிங்க ஆமாங்க இப்பு ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்லிங்க நல்லா பண்ணிருக் ஆ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறாப்பிடிங்க ஆங்கிலத்தில் ஒரு சுமாராக வாங்கியிருக்கறாப்பிடிங்க தமிழ் கணிதமும் நல்லா பண்ணியிருக்கறாப்பிடிங்க அறிவியலும் சமூ

சரிங்க சரிங்க அது ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க இப் இல்லை இப்போ தானே இந்த லீவெலாம் முடிச்சு வந்திருக்கறாங்க அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்க ஆமாங்க அதனால் நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கறங்க மதிப்பெண் பட்டியல் மதிப் ஆ கவனிக்கிறாப்பிடிங்க நல்லா கவனிக்கிறாப்பிடிங்க கேள்வி கேட்கும் திறன் ரொம்ப அதிகம்க கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாப்பிடிங்க நல்லா அதெல்லாம் நல்லாவே பண்ணுறாப்பிடிங்க மதிப்பெண் பெற்றுங் பட்டியலையும் மதிப்பெண்ணும் கொஞ்சம் பாருங்க எப்படி வாங்கிருக்கறாப்பிடின்னு தவறுகள் எல்லாம் வந்து போன வருடத்தைக் காட்டிலும் இந்த வருடம் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிருக்கறாப்பிடிங்க பாராட்டணுங்க மற்றபடிக்கு இந்த ஆ பழகுறதெல்லாம் ஆ பழகுறதெல்லாம் பழகுறாப்பிடிங்க நல்ல மரியாதையோடு பழகுறாப்பிடிங்க உதவும் உதவி செய்யும் தன்மை வந்து கொஞ்சம் போன வருடம் காட்டிலும் இந்த வருடம் அதிகமாக இருக்குதுங்க எப்படி வீட்டில் எல்லாம் பார்த்து பழகறாப்பிடிங்களா இல்லை இங்கேயும் நாங்கள் கற்றுக்கொடுத்துட்டு தான் இருக்கோங்க அது தாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கல்வி மட்டும் இல்லாமல் ஆடல் பாடல் இந்த குதிரை இது எல்லாமே நல்லா பண்ணுறாப்பிடிங்க ஆடல் பாடல் எல்லாமே நல்ல இன்ட்ரெஸ்டோடு பண்றாப்பிடிங்க இசிஏல இந்த குதிரை ஓட்டம் ஓட்டம் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்திருக்கறாங்க அதில் மட்டும் கொஞ்சம் பயம் இருக்குதுங்க குதிரை ஓட்டுறதுக்கு பந்தயம் அந்த இது சொல்லித்தரதுக்கு வந்து இந்த வருஷம்தான் கொண்டு வந்திருக்கறாங்க இப்போ என்ன ஒரு ஒரு மாதந்தானே ஆகுதுங்க அது போக போக பழகிருவாந் பழகிக்குவாப்பிடிங்க ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க ஆமாங்க இப்போ ஆ நீ தனியாக வந்து அது ஒரு பயிற்சி சொல்லித் தந்துட்டிருக்கறாங்க வாரத்தில் ஒரு நாள் வராங்க வெளியிலருந்து வராங்க நம்ம பள்ளி நம்ம பள்ளியிலியே வந்து குதிரை வந்து வாங்கிட்டாங்க இப்போ அதில் வந்து இப்போ அது எங்களை தெரிவிக்க சொன்னாங்க இப்போருந்து தான் நாங்கள் ஆரமிச்சுருக்கறங்க அதில் கொஞ்சம் பயப்படுறாப்பிடிங்க ஆனால் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க அது நாங் பார்த்துக்கறங்க எல்லா மாணவர்களுக்குமே எல்லா மாணவர்களுக்குமே வந்து கட்டாயம் கட்டாயம் ஆமாங்க அவங்க கல்வி மட்டும் இல்லாமல் அனைத்து திறனையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கறங்க மற்றபடிக்கு விளையாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைதானத்தில் நல்ல சுறுசுறுப்பாக நல்லா விளையாட்றாப்பிடிங்க சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாப்பிடிங்க நீங்க கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுக்கறீங்கன்னு நினைக்கிறேங்க அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிலாங்க சாதத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க ஆ குழந்தைகள் தானேங்க அவங்க இன்னும் குழந்தைகள் தானுங்க அது தாங்க அது தாங்க நம்ம வந்து ஹெல்த்தியான ஸ்நேக்ஸ் மட்டும்தான் கொடுக்கணுங்க அது எல்லாம் கொண்டு வரது ப்ராப்பராக அது எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துறாப்பிடிங்க சாப்பிட்றது அது சாப்பிட்டுக்கறாப்பிடிங்க இந்த சாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்களுக்கு உண்டானதை விட அதிகமாக இருக்குதுங்க அதனால கொஞ்சம் அதை மட்டும் கம்மி பண்ணிக்கலாங்க ஆ சரிங்க நல்ல ஆ எல்லாமே நல்லா தான் பண்றாப்பிடிங்க சரிங்க

ஆமாங்க ஆமாங்க நாங்கள் எதுனாலும் ஆ நாங்கள் தொலைபேசியில உங்களை உங்கள் கூட நாங்கள் தொடர்பு கொண்டு எதுனாலும் நாங்கள் தெரிவிப்போங்க சரிங்க கருத்து தெரிவி இந்த பள்ளி பற்றி அவன் படிக்கிறதை பற்றிஅவங்களோடய ஆசிரியர் பற்றி ஏதாவுது கருத்துக்கணிப்பு இருந்ததுன்னால் இந்த கருத்துப்படிவத்தில் வந்து நிறை குறைகள் வந்து கொஞ்சம் எழுதிக்கொடுத்துருங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சரிங்கம்மா போயிட்டு வாங்க ஆ சரிங்க